குதிரை சவாரிக்கு ஹைட்டு வெயிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க குதிரையை உங்களுக்கு மேய்க்க தெரியுமா குதிரையோடு ஃப்ரெண்ட்லியாக பழக தெரியுமா குதிரையை பார்த்து பயப்பட மாட்டீங்களா குதிரை ஓட்ட கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கா அவ்வளோ தான் பிரச்சினையே இதுதான் கொழந்தையெலாம் வந்து கால் எட்டுதில்லங்க ஃபுட்டு வைக்கிறோம்ல அதை வைக்கும் ஒயரம் இருந்தால் போதும் குதிரை ஓட்ட வந்து கொழந்த கூட ஓட்டும் குதிரை முதல்ல பயப்படக்கூடாது எதுக்குமே வந்து பயப்படவேக்கூடாது குதிரையை பார்த்து பயப்படக்கூடாது யானையை பார்த்து பயப்படக்கூடாது ஏன் முதல்ல நீங்கள் உங்களை பார்த்து கூட பயப்படக்கூடாது குதிரை சவாரி வந்து உடல் தகுதியெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க குதிரை வந்து ஃபுட்டில் போய் காலை வைக்கிறமா கயிறை பிடிக்கிறோமா அவ்வளோ தான் குதிரை ஓட்டி போய்கிட்ருக்கோமா அவ்வளோ தான் கற்றுக்கிறது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கோச்சிங் சென்டராக போய் சேர்ந்துக்குங்க அது க்ளாஸ் மாதிரி வாரம் ஞாயிற்றுக் கெழமை ஆனால் வர சொல்லுவானுங்க அதுக்கு ஒரு ஃபீஸை கட்டிக்கிட்டு போகணும் அதுக்கு நீங்களே கற்றுக்கலாம் குதிரை எல்லாம் கற்றுக்கிறதுன்னா ரொம்ப ஈஸி தாங்க எங்கள் மாமா வீட்லியே ரெண்டு குதிரை இருக்குது அதுதான் ஓட்டிகிட்டு கிடந்தேன் இப்போ அதை விற்றுப்புட்டானுங்க இப்போ நான் வந்து மாற்றி ஓட்டி அதை ஓட்டி இதை ஓட்டி மாட்டு வண்டி கூட ஓட்டிடலாம் குதிரை ஓட்டுறது கஷ்டம் நல்லா தெரிஞ்சுக்குங்க